இந்த உலகத்தைப் பற்றி சொல்லணுன்னா நமக்கு வந்து இறைவன் எல்லா இயற்கையும் நமக்கு வளமானதான் கொடுத்தாரு மனிதனுடைய அந்த மாற்று எண்ணங்களால் இன்றைக்கி ப்ளாஸ்டிக்கு பையாலேயும் ஒரு கார்பெட்டுனாலேயும் இன்றைக்கி உலகமே மாறிக்கொண்டு இருக்குது இதனால் நிறைய நோய் வருது நிறைய அழிவும் ஏற்படுது தனக்கு தானே அழிவை ஏற்படுத்தி தான் மனிதன் இன்றைக்கி போயிட்டிருக்கான் இதை எல்லாம் புரிஞ்சிட்டு அந்த பழையபடி இயற்கையோடு வாழணுன்றது மக்களுக்கு புரியணும் அது கூடிய சீக்கரமே வரும் இந்தப் பூமியே இன்றைக்கி ஒரு மலட்டு தன்மையாக மாத்திட்டிருக்கு இந்த ப்ளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தி கண்ட இடத்துல வீசுறதுனாலேயும் தண்ணியும் காற்றும் நீர் நிலை எல்லாமே மாசுப்பட்டு இன்றைக்கி பல நோய்க்கு உள்ளாகி அவதிப்பட்டு மக்கள் வாழ்ந்துட்டிருக்காங்க இதை எல்லாம் புரிஞ்சு மாற்றி இயற்கையோடு ஒன்றி வாழ மனிதன் வந்து தயார் நிலைக்கு வரணும்